என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் ஆஸிஷ் ஸோ அவனுக்கு ஒரு ஆக்ஸிடெண்ட்டில் வந்து கால் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ கால் பிசஞ்சிட்ச்சு ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கட் காலை எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிணான் இது நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் இன்டஸ்ட்ரீசில் இந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லை ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ட்ரு கோவிட் அந்த பீரியட்டில் வந்து மெடிக்கல் இன்டஸ்ட்ரீயோடய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால் அவனை வந்து செயற்கை கால் வந்து பொருத்தலாம் சொல்லி டாக்ட்ரு அட்வைஸ் பண்ணிணாங்க ஸோ அது ரிலேட்டடாக போகும்போது இது வந்து செயற்கை கால் பொருத்தினாலும் அவனுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஏஐ பெஷிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த இதை வெச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து அதை நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து அந்த செயற்கை காலை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல அதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்போம் அது வந்து நீங்கள் ரிமோட் ஆக்ஸஸ்சில் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து லிபரலாக வந்து லூஸ் ஆகும் ஸோ அந்தமாதிரி லூஸாகும் போ அங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உக்காந்து இந்த மாதிரி பெயினாக இருக்கும்போது அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிக்கின்னு மறுபடியும் வந்து ஆஸ்யூஸ்வல் நடப்பது ஸோ டெக்னாலஜி வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்குது ஒரு செயற்கை கால் பொருத்துகிறதுக்கு இவ ஏகப்பட்ட லட்சங்கள் ஆகும் ஆனால் இன்னிக்கு உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் மெடிசின்னுடைய வளர்ச்சியில் நம்ம வந்து செயற்கை கால் ரொம்ப வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கைய வந்து சிறப்பாக வாழலாம் பழைய காலத்து மாதிரி முடங்கி போகாமல் இன்னிக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண் தெரியாட்டால் கூட நம்ம வந்து அதை வேறு வகையாக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நிறையா ப்ராஸஸ் பண்ணலாம் நிறையா வேலை பார்க்கலாம் ஸோ கண் தெரியலை கை கால் ஊனம் அப்படிங்கிற பிரச்சின இல்லாமல் நமக்கு வந்து ப்ராப்பராகவே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம் இன்னிக்கு உள்ள டெக்னாலஜியில் அனைத்துமே சாத்தியம்